ஆமாம் மேடம் என்ன வேணும் சொல்லுங்கள் எஸ் மேடம் உங்களுக்கு ஹட்சன் கீ தான் வேணுமா எங்ககிட்ட ஜிஆர்டி இருக்குது ஆவின் இருக்குது உங்களுக்கு ஹட்சன் தான் வேணுமா த்ரீ டுவெண்ட்டிங்க அந்த ஆஃபர் டிஸ்கௌண்ட்ஸ் எல்லாமே முடிஞ்சிடுச்சு இப்போ நீங்க ஒன் லிட்டர் வாங்குனால் மட்டும்தான் உங்களுக்கு தருவோம் ஓகே மேடம் உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் ஓகே அப்படி நாங்கள் நாங்கள் டோர் டெலிவரி பண்ணுறோன்னா அதுக்கு வந்து தனியா நீங்கள் சார்ஜ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து செவன்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் நாங்கள் சார்ஜ் பண்ணுறோம் ஆ சொல்லுங்கள் நோட் பண்ணிக்கிறேன் ஓகே மேடம் நான் நோட் பண்ணிக்கிட்டேன் எப்போ உங்களுக்கு டெலிவரி கொடுக்கணும் மேடம் டூ ஹார்ஸ்லாம் முடியாது ஒரு த்ரீ ஹார்ஸ் கழிச்சு பண்ணட்டுமா ஏன்னால் எல்லா டெலிவரி பாயுமு கொஞ்சம் வெளிய வேலையா போயிருக்காங்க அவங்க வந்த பிறகுதான் பண்ண முடியும் அதனால் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ண முடியுமா நாங்கள் ஒரு த்ரீ ஹார்ஸ் கழிச்சு பண்ணுறோம் ஓகே மேடம் ஷோர் மேடம் நாங்கள் இந்த டைம் ப்ராப்பரா பார்த்து கொடுத்தனுப்புறோம் ஓகே மேடம் நாங்கள் பார்த்துக்குறோம் இப்போ எங்கள் டெலிவரி பாய் வந்து டெலிவரி பண்ண வரும்போது கொஞ்சம் நீங்கள் அவைளபுலாக இருந்தீங்கன்னால் எங்களுக்கு வே தெரியல இல்லை அட்ரெஸ் எதாச்சும் தெரியல அப்படின்னா உங்களை நாங்கள் காண்டெக்ட் பண்ணுறோம் ஸோ நீங்கள் அதுக்கு ரெஸ்பான்ஸுபிளா இருங்கள் மேம் ஓகே மேடம் தேங்க்யூ மேடம்